இப்போ உணவு சமைக்கும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவப்புல்லலாம் பிடுங்கி அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் வாடி போயிரும் வதங்கி போயிரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெலாம் உருகி வச்சுட்டோம் அப்படின்னா பழுக்காமல் இருக்கும் இப்போ மிளகாலாம் சீக்கிரம் வாங்கி வச்சுருந்தோம் பச்சை மிளகா அப்படின்னா பழுத்து போயிரும் அப்படி இருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பை கிள்ளிட்டு யூஸ் பண்ணுறது அழுகாமல் இருக்கும் அப்படியெல்லாம் வச்சுருந்தா கொஞ்ச நாள் அப்படின்னா கொஞ்ச நாள் ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் வந்து ஊறுகாய் போடுறது இப்போ ஊறுகாயெலாம் போடுகிறோம் அப்படின்னா வந்து உப்பு கம்மியாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா கெட்டு போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உப்பு போடுகிறது எண்ணெய் அதிகமாக ஊற்றி தாளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாவது போயிடுறோம் வீட்டில் இருக்கறவங்க வந்து சாப்பாடு குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணி தொக்குலாம் பண்ணும் போது நிறைய எண்ணெய் விடுறது இந்த மாதிரி பண்ணுனோம் அப்படின்னா இப்போ மாவெல்லாம் ஆட்டி வைக்கிறோம் அப்படின்னா மொத்த மாவையும் அப்படியே வச்சுட்டோம் ரொம்ப நேரம் புளிக்க வைக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டப்பாவில் அடச்சு வச்சுட்டோம் கொஞ்சம் புளிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அப்போப்ப தேவைக்கு மட்டும் அந்த டப்பாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு டப்பாவா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவும் புளிக்க போகிறது இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு சமைச்சுக்கிலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவும் புளிக்காமல் இருக்கும் அப்போயே இப்போ புதுசாக ஆட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் வேறு பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படினா தயி வெண்ணெலாம் நெய்யலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயிரை போட்டு தயிரில் இருந்து வந்து நல்லா கடஞ்சு மோராக்கி அதில் உள்ள வெண்ணையெல்லாம் எடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ்ஸா டெய்லி எடுத்து எடுத்து கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்புறம் வந்து அதில் நெய்யலாம் இ உருக்குவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது பாலாடையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலாடையே வந்து எடுத்து வச்சுட்றது மொத்தமாக எடுத்து எடுத்து சேர்த்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அதை வந்து நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து கொஞ்சோன்டு கருவப்புல்ல போட்டு உருக்கி கருவப்புல்ல இல்லை முருங்கத்தழ போட்டு உருக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நெய்யா உருவாக்கிட்றாங்க இதெல்லாம் வந்து எளிமையாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து பின்பற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் ஊறுகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாயில் வந்து